சீராக உள்ளது மருத்துவ வசதிகளும் உள்ளது நிறையா ஹாஸ்பிட்டலு அது இது மருத்துவ சேவைகளும் நடந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி இந்த முகாமும் போட்டு ரத்த முகாம் ஹெல்த்து இன்சூரன்ஸ் இந்த முகாமெல்லாம் போடுறாங்க இதனால் மக்கள் வந்து அங்கே போய் தன்னுடைய உடம்பில் இருக்கிற வியாதி எதாவது இருக்கா என்ன என்று தெரிஞ்சிக்கிறாங்க இதனால் அவங்களுக்கு அது வந்து பண வசதி இல்லாதவங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்குது அதனால் இது வந்து நாட்டுக்கு தேவை அதை வந்து சோ சுகாதார அமைப்பு செஞ்சு கொடுக்குது அதே மாதிரி இந்த டிச்சீஸ் சாக்கடை சாக்கடையில இருக்கிற கொசு இதெல்லாம் அழிக்கிறத்துக்கு மருந்து அடிக்கிறத்துக்கு அந்த மருத்துவம் இவங்க வந்து செஞ்சிட்டு போகறாங்க பணியாளர்கள் வந்து அதை செய்யறாங்க தொட்டிகளில் எல்லாம் பூச்சிகள் விழாம இருக்குணும் அப்படின்றதுக்காக அதுக்கு தனியாக மருந்து கொடுத்துட்டு போகறாங்க அதை வந்து நம்ப தொட்டியில உத்தி அதை பூச்சிகள் இல்லாமல் பாதுகாத்துக்கிட்டு வரோம் இதனால் கொஞ்சம் வசதிகளாகவும் இருக்கு இதே மாதிரி இந்த சாக்கடை வசதி வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கிறதை விட இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா இன்னும் இந்த கொசு ஒழிப்பு இதை எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணலாம் கொசு இருக்காது அங்கே அங்கே தண்ணி தேங்கி நிற்கறதுனால கொசுகளோ பூச்சிகள் மற்ற விஷ ஜந்துக்களும் அந்த இடத்துல தங்க ஆரமிக்கிது இதெல்லாம் தங்காம இருக்கணும்னா இதை ஒரு தேவையான ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்துற மாதிரி ஒரு வசதிகள் செஞ்சு கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சு முன்னேற்றமாக இருக்கும் சுகாதார வசதியும் இருக்கும்